வணக்கம் எங்களோட இந்திய பகுதிகளில் நிறைய கலாச்சாரம் நிறைய பரிமா கலாச்சார பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம்ன்னு நிறையவே இருக்கு அதில் தமிழ்மொழி வந்து டாப் லேங்குவேஜாக தான் நான் பார்க்கறேன் டாப் லேங்குவேஜிங்கிறது நான் சொல்லி உறுதிப்படுத்தணுன்னு இல்லை சங்ககால இலக்கியங்களே சொல்லும் தமிழ்மொழி தான் முதன்மையான மொழி ஸ் செம்மொழி தனிமொழி உயர்மொழிங்கிற விஷயத்தை சங்ககால இலக்கியங்களே அதை வந்து அங்கீகாரப்படுத்தி அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றதை தான் இந்த இடத்துல நான் பார்க்கறேன் தமிழ்மொழியை வந்து நிச்சயமாக ஒரு மேன்மையான மொழியாகவும் அது ஒரு எந்த மொழி அழிந்தாலும் தமிழ்மொழி என்ற ஒரு சிறப்பு மொழி இருந்ததை இங்கே வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது தமிழ்மொழிக்கு ஈடு தமிழ்மொழியே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் தமிழ்மொழிங்கின தமிழ்மொழினால வளர்ந்தது தான் இங்கே சுற்றி இருக்கிற மலையாளம் கன்னடம்ன்னு பிரிஞ்சு போன மொழியாக நான் பார்க்கறேன் தமிழ்மொழி தான் முதன்மையான மொழி ஒரு அது அதை யாராலும் மறுக்கவும் முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது அழியவும் அழியாது இது எங்களின் தமிழ் சொத்து தமிழ் முன்னுரிமை தமிழ் அனைத்திற்கும் முதன்மையான மொழியாகவே இங்கே உள்ள மக்களும் சரி வெளிநாட்டில் உள்ள சில மக்களும் சரி தமிழ்மொழியின் மீது ஆர்வம் கொண்டு அவர்களும் வந்து இங்கே தமிழ் பயன்று தமிழை கற்றுக்கொண்டு அந்த மொழிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கறத இங் இப்போ நிறைய இடத்துலையும் ஸ் நிறையா மா நாடுகளிலையும் நம்மளால் பார்க்க முடியுது அதுவே அதுக்கே தமிழ்மொழியை வந்து ஒரு சிறந்த மொழியாக தான் தெரிய வருது நன்றி